விளையாட்டு தொடர்பான வன்முறை பிரச்சனைகள் அதிக அளவில் எங்கேயுமே காணப்படுகிறது கிடையாது அப்படி இருந்தாலும் கூட சிறு சிறு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது சில நேரங்கள்ல வந்து சமுதாயத்தை சார்ந்த எதாவது ஒரு சாதியை சார்ந்த பிரச்சனைகள் இந்த விளையாட்டை நீ விளையாடக்கூடாது நான் விளையாடக்கூடாது அப்படிங்கிற பிரச்சனைகள் என்னன்னைக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் அதை சரி செய்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறாங்கன்னா விளையாட்டையே வந்து ஒரு கருவியாக தான் பயன்படுத்திகிட்ருக்காங்க உதாரணத்துக்கு வந்து ஒரு கபடி அப்படிங்கிற ஒரு விளையாட்டு வந்து தென் மாவட்டங்கள்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்கள்ல வந்து பிரச்சனைகள் எதுவும் நடந்துகிட்ருக்கப்ப சில சில சமூகத்தினர் வந்து இந்த விளையாட்டை நீங்கள் விளையாடக்கூடாது இல்லை சில சமூகத்தினர் இந்த விளையாட்டு எங்களுக்கு மட்டுமே உரியது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரங்கள்ல வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விளையாட்டை வைத்தே அதை சரிக்கட்ட செய்கிறாங்க உதாரணத்துக்கு வந்து அந்த விளையாட்டுடைய பாரம்பரியங்களை பற்றி சொல்கிறது அந்த விளையாட்டுடைய தன்மைகளை பற்றி சொல்கிறது அதுக்கு அப்புறம் வே அதுக்கு சார்ந்தே பல விளையாட்டு போட்டிகளை நடத்துறது மூலயமாவும் அந்த விளையாட்டுக்கு பல விளையாட்டு மூலயமாவே பிரச்சனைகளை அதாவது வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஓ உதாரணத்துக்கு இரண்டு சமுதாயத்துக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு விளையாட்ட வைத்து அந்த பிரச்சனையை மறக்கிறது செய்கிறதுக்கான வேலைகளை வந்து தான் இவங்க எல்லாருமே செஞ்சிகிட்ருக்கறதா செஞ்சிகிட்ருக்காங்க இன்னும் வந்து அது தொடர்பான வன்முறைகள் வந்து மேம் மேலும் வளராமல் இருக்கிறதுக்கு உரிய வகையில் வேற விதமாக அதை மாத்துறது உதாரணத்துக்கு வந்து ஒரு விளையாட்டு வீரர் நல்லா விளையாடுறாரு அப்படின்னா அந்த விளையாட்டு வீரரை ஊக்குவிக்கிறது அந்த விளையாட்டுடைய அந் உண்மையான ஒரு அர்த்தத்தை புரிய வைக்கிறது இது மாதிரி கவுன்சிலிங்னு சொல்லக்கூடிய இதெலாம் நிறையா கொடுக்கறாங்க மேலும் அவங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ள ந போட்டிகள் மட்டுமே இருக்க வேண்டும் பொறாமைகள் இருக்கக்கூடாதுங்கிற விதமான ஒரு அட்வைஸ் எல்லாமே கொடுக்கறாங்க இது இல்லாமலும் அவங்கள வந்து நல்வழிப்படுத்துகிறதுக்கான பல ஜிம் போன்ற விஷயங்கள் விளையாட்டு மைதானங்கள் இன்னும் மேலும் மேலும் அவங்களுக்கு திறக்கப்பட்டுட்டிருக்குது இது போன்ற விஷயங்கள்னால இந்த வன்முறைகள் அனைத்துமே தடுக்கப்பட்டுட்ருக்குது